மீனவர்கள் ஜாதி குலம் என்ன பழக்க மாட்டார்கள் மீனவர்கள் தினதோறும் கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதே அவர் தொழிலாகும் மீனவர்கள் கடலுக்கு சென்று காலையில் போய் காலையில் போயிட்டு சாயிங்காலமாக வருவாங்க வந்து வீட்டில் இருக்கறதை சமைச்சி சாப்பிடுவாங்க குடும்பத்தோட உக்காந்து குடும்பத்தோட சாப்பிடுவாங்க எல்லாமே ஃபேமிலியாக பண்ணுவாங்க எல்லாமே ஒற்றுமையாக பண்ணுவாங்க அவங்க குலம் ஜாதி எல்லாமே அவங்க ஃபே மீனவர்கள் பற்றி சொல்லணுனா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் மீனவர்கள் வந்து இருக்கவங்க வந்து காலையில் போயிவிட்டு பிடிச்சிட்டு வர்றதை இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து ஒன்னாக உக்காந்து கூட்டு குடும்பமாக கூட்டாக உக்காந்தெல்லாம் சாப்பிடுவாங்க போவாங்க வருவாங்க அவங்க தொழில் வந்து எல்லாமே பண்ணுவாங்க எல்லாம் ஃபங்க்ஷனும் கொண்டாடுவாங்க மெயினாக அவங்களுக்குன்ட்டு ஒரு இது இருக்கு அவங்க குல வழக்கப்படி அதைப்படி பண்ணுவாங்க மீனவர்கள் வந்து எப்பொழுதுமே ஒற்றுமையாகவே இருப்பாங்க அதில் தான் அவங்களுக்கு ஒரு மெயினான இது அவங் குலம் வந்து ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமையாக எதா இருந்தாலும் போயிவிட்டு பா படகில் போயிவிட்டு மீன் பிடிப்பாங்க வருவாங்க போவாங்க மீன் பிடிச்சிட்டு வந்து அதை பகிர்ந்து அனைவரும் பகிர்ந்து எடுத்துப்பாங்க இப்போ ஒரு மீன் பிடிக்க ஒரு பெரிய மீன் பிடிச்சாங்கன்னா அதை பகிர்ந்து எடுப்பாங்க அதனால அவங்களுக்கு லாபம் வரும் அதை வெளியே விற்று அதனால தான் அதில் தான் அவங்க சம்பாரிக்கிறாங்க இன்னும் நிறையா இருக்கு அதில் சம்பாரிச்சு தான் அவங் குடும்பத்தை பார்ப்பாங்க அப்புறம் அதில் தான் சாப்பிடுவாங்க அவங்கிட்ட போனாவே ஒரு மீன் வாசம் ஒரு நல்ல அவங்கிட்ட போனாவே அந்த கடல் வாசம் உப்பு வாசம் இது எல்லாமே வரும் மேக்ஸிமம் எல்லாமே மீனவர்கள் எல்லாமே கடலுக்கிட்ட தான் ஓரமாக இருப்பாங்க குப்பத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் சிட்டியில இருக்கவங்க நகரத்தில் இருப்பாங்க இதே கடல் ஓரமாக இருக்கவங்க குப்பை இதுவே சென்னை சைட் எல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாமே வந்து கடல் ஓரமாக தான் இருப்பாங்க அதுவும் இந்த இந்தாண்ட வேளச்சேரி அந்தாண்ட எல்லாம் கடல் ஓ ஒட்டி இருக்கிறனால மகாபலிபுரோம் அங்கேலாம் வந்து அவங்களே இருப்பாங்க இதுவுந்தான் இது தான் அவங்களோட மீன் உலகத்தில் அவங்க மட் அவ்வுலகத்தில் அவங்க மீனவர்கள் எங்கெங்க கடல் இருக்கோ அங்கே எல்லாம் மீனவர்கள் இருப்பாங்க வாழ்வாங்க